ஆ வாங்க சார் என்ன பழம் சார் வேணும் ஆரஞ்சு ஒரு கிலோ நூறு ரூபாய் சார் ஆப்பிள் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் சார் என்ன பழம் சார் வேணும் ஆப்பிளில் ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்களேன் சார் ஃபிரெஷ்ஷாக தான் இருக்குது இல்லை சார் ஃபிரெஷ்ஷாக இருக்குது சார் இப்போ தான் வந்துச்சு நல்லா இருக்கும் சார் வாங்கிக்கோங்க ஆ சரி சார் எல்லாம் இப்போ தான் சார் வந்துச்சு கமலா ஆரஞ்சு இருக்குது அப்புறம் வேறு என்ன சார் வேணும் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் அதெலாம் இப்போ தான் சார் இது தோட்டத்திலேருந்து வந்துச்சு ஃபிரெஷ்ஷாக இருக்கும் எதுவும் பதப்படுத்தி வைச்சதெல்லாம் இல்லை சார் ஆ பேக் பண்ணி தருவோம் சார் ஆ சரி சார் எவ்வளோ சார் வேணும் ஆ ஓகே சார் தனித்தனியாக பேக் பண்ணிடலாம் எவ்வளோ சார் வேணும் உங்களுக்கு ஆ சரிங்க சார் அதெல்லாம் இல்லைங்க சார் இப்போ தான் சார் தோட்டத்திலேருந்து வந்துருந்துச்சு நல்லா இருக்கும் சார் வெளில பார்க்க அப்படி இருக்கும் உள்ள நல்லா இருக்கும் சார் இது எல்லாம் நாங்களே நாங்களே போடுறது தான் சார் சரி சார் எவ்வளோ சார் போட ஆப்பிளில் ம் ஓகே சார் ஆமாம் ம் சரி சார் ஆரஞ்சு ஒரு கிலோ நூறு ரூபாய் சார் அது இருநூறு ஆப்பிள் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் சார் மொத்தம் முன்னூற்றி நாற்பது ரூபாய் ம் ஓகே சார் தனித்தனியா பேக் பண்ணிட்றேன் தேங்க்யூ சார் மறுபடியும் வாங்க சார் என்னா